நான் வந்து ஓவியம் வரைவேன் கைவினை பொருட்களும் செய்வேன் பர்த்டேக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து ஓவியம் வரைஞ்சும் கொடுத்துருக்குறேன் கைவினை செஞ்சு பொருட்களும் செஞ்சு கொடுத்துருக்குறேன் இதில் அதிகமாக கைவினை பொருட்கள் செய்கிறதுக்குத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சோப்பில் செஞ்சால் அழகாக இருக்கும் ரெண்டாவது வந்து அந்த ரோசு ஐஸ் ஸ்டிக்கு இதெல்லாம் வந்து நம்ம சேமிப்பு பண்ணி வச்சிக்குவேன் செய்கிறப்போ வந்து அழகாக இருக்கும் அதை பாக்குறதுக்கு அதை கொடுத்தா நம்மளே செஞ்சு நாம் கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சு அதை கொடுத்து அவங்க முகத்தில் வர்ற சந்தோசத்தை வந்து வச்சு பார்க்குறப்ப தான் நமக்கு வந்து ஹேப்பினஸ் இருக்கும் அதனால் தான் வந்து கைவினை பொருட்கள் நம்ம செஞ்சு கொடுக்குறப்போ வந்து நமக்கு அவ்வளோ ஹேப்பியாக இருக்குது